எனக்கு சமையல் வந்து சமையல் சமைக்க தெரியும் நல்லா சமைப்பேன் ஆனால் பிரியாணி வந்து பாய் வீட்டு பிரியாணி மாதிரி செய்யணுன்னு ஆசை அவங்க வந்து பதமாக நல்லா சமைப்பாங்க நான் வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் கொழ கொழன்னு ஆயிடும் அதனால் அந்த ரெசிப்பி வந்து எனக்கு கொஞ்சம் கடினமா கடினமாக இருக்கும் அந்த ரெசிப்பி வந்து பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கணும்ட்டு எனக்கு பிடிக்கும் அதனால் அந்த ரெசிப்பி வந்து கொஞ்சம் கடினமாக அவ்வளோவும் வராது கடினமாக எனக்கு இருக்கும் அதை ட்ரை பண் பண்ணி பண்ணியிருக்கேன் கண்டிப் கண்டிப்பாக ஒருமுறை ஒரு அளவுக்கு நல்லா சமைப்பேன் பிரியாணி வந்து கொஞ்சம் அந்த பதம் வந்து கரெக்டாக தெரியாததினால கொஞ்சம் கொழ கொழன்னு ஆகிடும் எனக்கு கொஞ்சம் பிரியாணி செய்யறதில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதை கற்றுக்குணும் அந்த பிரியாணி வந்து பாய் வீட்டு பிரியாணி மாதிரி கற்றுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை